பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பதிமூணு மூணு இரண்டாயிரம் பதினேழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எட்டு ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று